புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தளங்களில் ஒன்றான குடுமியான் மலை டெம்பிள் சித்தன்னவாசல் சிவன் டெம்பிள் மற்றும் பிரகதம்பாள் கோவில் விராலிமலை சரணாலயம் மற்றும் புதுக்கோட்டை நீதிமன்ற கட்டிடம் இவைகளெல்லாம் புதுக்கோட்டையில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக உள்ளது